எங்களுக்கு மறக்க முடியாத நான் எதுன்னா பயணங்கள்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வேளாங்கண்ணி போனது தான் இப்போ நாங்கள் வேளாங்கண்ணி போனப்போ எங்கள் ஊர் கும்பகோணம் கும்பகோணத்துலேந்து நாங்கள் காரைக்கால் போனோம் பஸ்ஸில் கரைக்கால்லேந்து ட்ரெயினில் போய் ட்ரெயினில் ஜாலியாக இருந்துச்சு எங்கள் பாப்பா நாங்கள் ட்ரெயினில் போகறோம் ட்ரெயினில் போகறோன்னு சொன்னுச்சு அதுவே செம்ம ஜாலியாக இருந்துது ட்ரெயினில் போம்போதே சாப்பிட்டோம் சாப்பிட்டுக்கிட்டே போனோம் ஜாலியாக இருந்துச்சு வேளாங்கண்ணியில போய் நாலு நாள் ஸ்டே பண்ணோம் வேளாங்கண்ணிக்கு போய் நாங்கள் சாப்பாடுலாம் சமைச்சு எடுத்துகிட்டு போனோம் சாப்பிட்டோம் சாப்பிடுட்டு ரூம் எடுத்து அங்கே தங்கி இருந்தோம் பசங்கள்லாம் ஜாலியாக விளாண்டாங்க அப்புறம் ரூம்மில் தங்கி தங்கி இருந்தோம் அப்புறம் காலையில் பொழுது விடிஞ்சு பீச்சில் போய் குளிச்சோம் குளிச்சிவிட்டு பசங்களுக்குலாம் மொட்டையடிச்சிவிட்டு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிடுட்டு அப்புறம் கோயிலில் போய் மாலையெல்லாம் பத்தியெல்லாம் வாங்கி கொளித்திவிட்டு அப்புறோம் ரூ ரூமுக்கு போனோம் அப்புறோம் ரூம்மில் போய் குளிச்சிவிட்டு அப்புறோம் காலை டிஃபனை முடிச்சிவிட்டு அதற்கப்பறோம் போய் மீன் வாயின்டு வந்தோம் மீன்னா எங்கே போய் வாயின்டு வந்தோம் மார்க்கெட்டில் போய் வாங்கல மீன் பிடிச்சிட்டு வந்து யாவர காரங்கள்லாம் வாங்குவாங்கள்ல அந்த இடத்துல போய் மீன் வாயின்டு வந்தோம் மீன் வாயின்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே வெட்டி கிட்டி க்ளீன் பண்ணி இறால் நண்டு எல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணிட்டு வந்து ரூமில் வந்து நல்லா சமைச்சி ஃபுல்லாக சாப்பிட்டோம் சமையல் கட்டுலாம் அங்கே சூப்பராக இருந்துது வேளாங்கண்ணியில ஜாலியாக இருந்துச்சு சமைச்சு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுத்தோம் அதற்கப்பறோம் சாய்ந்தரமாக திரும்ப எல்லாரும் பீச்சுக்கு போனோம் பீச்சுக்கு போயிவிட்டு அங்கே விற்கிற கல்ல ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி ஸ்னாக்ஸ் பொருள் நிறையா சாப்பிட்டோம் ஒரு ஏழு மணி வரைக்கும் பீச்சில் உக்காந்துருந்தோம் ஜாலியாக அதற்கப்பறோம் ரூமுக்கு வந்து வெளியில பெரிய ஹால் மாதிரி இருந்தது அந்த ஹாலில் எல்லாரும் பசங்கள்லாம் விளாண்டாங்க நல்லா காற்று வாங்கிட்டு ஜாலியாக உக்காந்துருந்தோம் அதற்கப்பறோம் நைட்டு டிஃபன் சாப்பிடுட்டு தூங்கியாச்சு அப்புறம் மரானாள் மரானாள் ஏன்ஞ்சு மறுபுடியும் மீன் வாங்க போனோம் அதே ஃப்ரெஷ்ஷான மீன் அதே மாதிரி வாங்குனோம் அதையே சமைச்சோம் சாப்பிட்டோம் அதற்கப்பறோம் ரெஸ்டெடுத்துவிட்டு பழைய வேளாங்கண்ணிக்கு போனோம் அங்கே போய் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நல்லா சுற்றி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது அங்கே ஒரு புது கோயில் வேறு இருக்கா அதை போய் சுற்றி பார்த்தோம் அதுவும் ஜாலியாக தான் இருந்தது அதற்கப்பறோம் இயேசு சாமி ஒன்று அங்கே பெரிய சிலையா செஞ்சு வச்சுருக்காங்க அதை நல்லா பார்த்தோம் அங்கேந்து வேடிக்க பார்த்துக்குட்டு ஜாலியாக வந்தோம் வந்துவிட்டு அப்புறம் மாங்காய்லாம் விற்றாங்க அங்கே ஃபோட்டோ நிறையா பிடிச்சோம் நிறையா ஃபோட்டோ பிடிச்சோம் கொஞ்ச நஞ்ச ஃபோட்டோ இல்லை நிறையா பிடிச்சோம் அப்புறம் மாங்காய் கல்ல எல்லா வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிடுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம் ச்சி சாரி எதுக்கு வந்தோம் ரூமுக்கு வந்தோம் ரூமுக்கு வந்து மறுபடியும் சாப்பிட்டோம் மறுபடியும் நைட்டாயிடிச்சு ஏன்டா இந்த நைட்டு வருதுன்னு இருந்துது வேளாங்கண்ணியில இருக்கும் போது அப்புறோம் மறுபுடியும் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டோமா அதற்கப்புறோம் தூக்கிட்டு அப்புறம் ம மரான்நாள் ஆயிடுச்சு மரானாள் ஊருக்கு போகற நாள் வந்துருச்சு ஏன் அந்த நாள் வந்ததுன்னு பார்த்தோம் அதே மாரி நல்ல சமைச்சோம் நிறையா சுற்றுனோம் நிறைய ஸ்னாக்ஸ் வாங்கினோம் நிறைய வீட்டுக்கு பொருள் வாங்கினோம் பசங்களுக்கு விளாட்டு சாமான் வாங்கினோம் அப்புறம் அங்கே ஒரு கொழாப்புட்டுன்னு ஒரு புட்டு விற்கும் அதை வாங்கி சாப்பிட்டோம் சூப்பராக இருக்கும் மறுபடியும் மாங்காய் பூவுலாம் அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூவெலாம் பார்க்கவே ஆசையாக இருக்கும் பூவெலாம் நல்லா இருக்கும் வாங்கி வச்சுகிட்டோம் மறுபடியும் பசங்கலாம் நல்லா விளாண்டானுங்கோ பீச்சில் டெய்லி டெய்லி குளியல் தான் இருந்த மூண் நாளும் டெய்லி பீச் குளியல் தான் நல்லா இருந்துச்சு அதற்கப்பறோம் மனசே இல்லாமல் கிளம்பி ஊருக்கு வந்துவிட்டோம் அவ்ளோ தான் முடிஞ்சிருச்சு